எக்ஸ்க்யூஸ் மி மேம் உள்ளே வரலாமா மேம் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் மேம் நான் ஐடி கார்ட் மிஸ் பண்ணிவிட்டேன் தேர்டு இயர் மேம் இல்லை மேம் நான் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரேன் மேம் பஸ்ஸில் தான் வருவேன் பஸ் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு மேம் இன்னைக்கு அதில் மிஸ் ஆகிடுச்சு மேம்

இல்லை மேம் நான் கேர்ஃபுல்லாக தான் மேம் வச்சுருந்தேன் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு மேம் சாரி மேம் அடுத்த வாட்டி பத்திரமாக வச்சுக்கிறேன் மேம் மேம் எனக்கு ஐடி கார்டு புதுசு வேணும் மேம் அதுக்கு ப்ரொசீஜர் என்னான்னு எனக்கு தெரியலை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் ஓகே மேம் நான் எடுத்துகிட்டு வரேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஓகே மேம் நான் சேஃபாக வச்சுக்கிறேன் மேம் தேங்க் யூ மேம்